உடல் எடையை அதிகரிக்க கிராமத்தில் என்ன சாப்பிடுவோம்னா நிறையா சாப்பாடு சாப்பிடுவாங்க அரிசி சாப்பாடு நிறையா சாப்பிடுவாங்க அடுத்து என்ன முட்டை முட்டை சாப்பிட்டா வெயிட்டு இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி இறைச்சி இறைச்சியும் அதிகம் எடுத்துக்கிட்டால் வெயிட் கூடும் உடை எடை கூடும் அப்புறம் நிறைய தண்ணிக் குடிக்கணும் தண்ணிக் குடித்தாலும் எடைக் கூடும் வேறே என்ன பழங்கள் பால் தேன் வேறே என்னது இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு அப்புறம் என்ன இருக்குது மதியம் தூக்கம் சாப்பிட்டத்துக்கு அப்புறம் மதிய தூக்கம் போட்டோம்னால் உடல் எடைக் கூடும் அப்படினு பெரியவங்க சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம் அடுத்து வேறே என்ன போதுமா